எங்கள் தோட்டத்தில் நடுவதற்கு செடிகளை பெரும்பாலும் கார்டன் தோட்டக்கலை வச்சிருக்குறவங்ககிட்ட இருந்து அங்கே எல்லா செடியும் கிடைக்கிது அங்கேருந்து வாங்கிட்டு வந்து நாங்கள் வீட்டில் வளர்க்குறோம் சில பேருகிட்ட நல்ல செடி வளத் வளர்த்துக்கிட்டு இருக்கிறவங்ககிட்டேருந்து விதைகள் வாங்கி வந்து அதை எங்கள் வீட்டுத் தோட்டத்தில் போட்டு அதுலேருந்து செடியை உருவாக்குக்கிறோம் பயன்படுத்தும் மூலப்பொருட்களுங்கும் போது மாட்டு எரு சாணி எரு கிடச்சா போடுகிறோம் யூரியா வந்து வீட்டில் பயன்படுத்துகிற முட்டை ஓடு டீ தூளு காப்பி தூளு நல்ல செம்மண் காய்ந்த சாணம் இதெல்லாம் செடிகளுக்கு போட்டால் செடிகள் நல்லா வளருது எருக்களும் இப்போது கடைங்கள்லலாம் கிடைக்குது இப்போ ரோ ரோஜாப்பூ நல்லா பூக்கணுன்னால் கடையில் ரோஜாவுக்குனு போடுகிற எரு கிடைக்குது அதை வாங்கிட்டு வந்து செடிகளுக்கு பயன்படுத்துகிறோம் நான் தோட்டத்திலேருந்து தோட்டக்கலை வச்சிருக்கிறவங்ககிட்ட இருந்து கார்டனில் இருந்து வாங்கிட்டு வந்து செடிகளை நடுகிறோம் அக்கம்பக்கத்தில் நாங்கள் வெளியில் வெளி ஊரெலாம் போகும்போது அங்கே வேறே வேறே நம்மகிட்ட இல்லாத செடிகள்லேருந்து அவங்ககிட்டேருந்து வாங்கிட்டு வந்து வளர்க்குறோம் இல்லை அவங்ககிட்டேருந்து விதையை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் போட்டு பயிர் பண்ணி அதுலேருந்து நல்லா விதவிதமான பூக்களை பயன்படுத்துகிறோம் ஆண்டவனுக்காக சில செடிகள பயன்படுத்துகிறோம் அழகுக்காக பயன்படுத்துகிறோம் பெண்கள் தலையில் வச்சிக்கிறதுக்காக மல்லிகை முல்லை செவ்வந்தி போன்ற பல பூக்களையும் வீட்டுத் தோட்டத்தில் பயன்படுத்துகிறோம் அதுங்களுக்கு எருக்களும் இப்போ கடையில் ஈஸியாகவே கிடைக்குது இன்ன செடிக்கான எரு வேணுன்னால் அவங்களே கொடுக்குறாங்க மூலப்பொருட்கள் அங்கேருந்தே வாங்கிட்டு வந்து அது எல்லாமே கரெக்ட் கரெக்டாக கலந்து வச்சிருக்கிறாங்க நம்ம அதை வாங்கிட்டு வந்து தோட்ட செடிகளுக்கு இப்போ தூறு தோ சின்ன குழி பறித்துட்டு அதில் போட்டு தண்ணி ஊற்றுனாவே அது போதும் இப்போ நாமளாக செய்கிறத விட இந்த கடைகளில் ரெடிமேடாகவே எல்லா பொருட்களும் கிடைக்கிறதனால அதை வாங்கிட்டு வந்து அந்த இது போட்டோம்னா ரோஸ் வந்து நிறைய பூக்குது பூச்செடிகள் நிறைய பூக்குது பலவேறு விதமான பூச்செடிகள் அதேமாரி தலையில் வச்சுக்கிறதுக்கு சாமிக்கு போடுறதுக்கு அழகுக்கு மருத்துவ குணமுள்ள துளசி இந்தமாரி செடிங்க எல்லாமே வீட்டுத் தோட்டத்தில் நாங்கள் பயன்படுத்துகிறோம் வளர்க்குறோம்